ஹலோ இங்கே வந்து தேவி அபிராமி ஹோட்டலா நீங்கள் கால் பண்ணுறது இல்லை நாங்கள் நான் இங்கே வந்து கடலூர் கூச்சப் பாளையத்துலிருந்து பேசுகிறேன் நாளைக்கு ஒரு ஃபங்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட் வரலாம்ன்னு இருக்கோம் உங்கள் ஃபேமஸ் ஃபுட் பற்றி சொல்லுங்களேன் ஆ அப்புறம் இது பத்து பேர் வரோம் அதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ண முடியுமா ரெண்டு டேபிளை நான் ஒரு மதியம் ஒரு த்ரீ ஓ க்ளாக் வருவோம் இல்லை ஃபுட்லாம் ஹைஜீனிக்காக இருக்கும்இல்ல ஒரு பெரியவங்க சில பேர் இருக்காங்க அதனால் உங்களை மிளகு ச ரசம்லாம் நல்லருக்கும்ன்னு சொல்லிட்டு கேள்வி விசாரிச்சுதில் வந்து நான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால் தான் வந்து பெரியவங்களஎல்லாம் கூப்பிட்டு வரோம் சரி ஒரு ஒரு ஆளுக்கு எவ்வளோ பை இது பேமெண்ட் அப்போ பத்து பேருன்னா ஃபோர் தௌசண்ட்னா இது டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் கிடையாதா நாங்கள் பத்து பேர் வரோம்ல இது பண்ணுறது தானா சரி ஓகே நாளைக்கு எல்லாரும் வரோம் டே டேபிள்லாம் ரெடி பண்ணி வைங்க ஆ அது வந்து அங்கே ஹோட்டல்லில் வந்து பேசிக்கலாம் கரெக்ட்டாக ரெடி பண்ணி கரெக்ட்டாக ரெடி பண்ணி வச்சுடுங்க மறந்துவிடாதீங்க ஓகே சார் தேங்க் யூ சார்